த தோட்டக்கலையை தொடங்கறதுக்கு எனக்கு ஆர்வம் தூண்டியது என்னான்னா நான் ஒருவாட்டி எங்கள் வீட்டில் இடம் இருந்தது இந்த மிளகாய் எல்லாம் போனது காஞ்ச மிளகாய் தக்காளி அழுகின தக்காளி இதெல்லாம் போட்டேன் அதனால் வந்து நிறைய செடிகள் வந்தது அந்த செடியிலருந்து காய்கள் எல்லாம் விட ஆரம்பித்தது அந்த டைமில் வந்து எனக்கு ஏன் நமக்கு இடம் இருக்கு ஏன் வேறு செடிங்கள் எல்லாம் செய்யக்கூடா நடக்கூடாதா அப்படின்னு தோணுச்சு அதனால் நான் அந்த இடத்துல கொத்தமல்லி வெந்தயம் இந்த மாதிரி செடிங்க இதை விதையப் போட்டு வளர்த்த ஆரம்பிச்சேன் அது ஒரு தோட்டத்தில் ஒரு நிறையா எனக்கு வீட்டுக்குத் தேவையான காய்கறிகள் ப இதெல்லாம் கிடைச்சது பத்தாததுக்கு நான் இந்த தென்னைமரம் சப்போட்டா மரம் இதெல்லாம் வீட்டில் வச்சி வளர்த்த ஆரம்பிச்சோம் த தென்னைமரம் இருக்கிறதுனால எனக்கு தேங்காய் எதோ கிடைச்சிக்கிது சப்போட்டா பழம் வீட்டில் சாப்பிட்றதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாம் யூஸ் ஆகுது கொய்யா இந்த மாதிரி பழ வகைகள் மாதுளம்பழம் இதெல்லாம் வச்சி நான் இதனால எனக்கு பொழுதும்போகுது வீட்டில் தண்ணியும் வேஸ்ட்டாகாமல் அந்த செடிங்களுக்குப் போயிருது இது இல்லாமல் நம்ப போடுற செடிலாம் பக்கத்தில் அக்கத்துலையும் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தம்னா அவங்களும் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு பரவால்ல அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கொஞ்சம் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பாங்க நம்மளே நாடியும் வருவாங்க இதனால் பல தெ இதில் நன்மைகளும் இருக்கு அதனால் நான் தோட்டக்கலையில் இ ரொம்ப ஆர்வத்தோட செய்ய ஆரம்பிச்சேன் இதனால நேரமும்போது இடமும் இருந்தது இட வசதியை வந்து நான் அதைப்பயன்படுத்திக்கிட்டு எல்லா செடிகளையும் வச்சி இன்னைக்கு பூச்செடி தேப் எல்லாமே வீட்டுக்குத் தேவையான பூக்களில் இருந்து காய்கறிகளில் இருந்து நானும் இதை பயன்படுத்திக்கிறேன் இப்போ தேவையில்லாமல் போகற அழுகின தக்காளியோ இல்லை காயோ போட்டம்னா அது செடியாக வளர்ந்து வந்துருது இப்போ புதினா இருக்கு புதினாவ நான் ஆஞ்சிவிட்டா அங்கே போய் கிடாசுனம்னா அதே ஒரு இதாக வந்துருது அதேமாதிரி இந்த கீரைகள் எல்லாம் இந்த ப புழுச்சக்கீரை இதெல்லாம் இருக்கும்ம்போது அந்த வேரை நட்டு வச்சா அதே கீரையாக வந்துருது இதனால் வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறியும் ஓரளவுக்கு எனக்கு கிடைக்கிது இதனால பச்சை மிளகாயிலேருந்து காய்கறியிலேருந்து எல்லாமே நான் அதை பயன்படுத்திக்கிறேன் இதனால் நான் வந்து ஓ பொழுது போகறமாரியும் இருக்குது என்னுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்குது எந்தவொரு தொந்தரவும் இல்லை ரெண்டாவது வந்து வீட்டுக்குப் பக்கத்தில் இருக்கிறவங்களும் அதை வாங்கிக்கிட்டு போயிடுறாங்க இதனால் நான் ஆர்வமாக அந்த தோட்டக்கலையை விரும்பி விரும்பி செய்யறேன் ஆ